ஹலோ மோகன் அண்ணா ஆட்டோங்களா அண்ணா நான் ஆன ஆனந்த் பேசுகிறேண்ணா இங்கே மாலையீடுலேருந்து பேசுகிறேன் ஆ ஒன்றும் நம்ம இந்த கோயிலுக்கு போய்விட்டு வரணும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்விட்டு வரணும் நான் இப்போ இந்த மாலையீடு வீட்டில்தான் இருக்கிறேன் இப்போ மணி மணி இப்போ நாலு ஆமாம் எங்கே இருக்கீங்கண்ணா மணி இப்போது ஒரு ஒரு ஆறு மணி போல் போகணும் கோயிலுக்கு நம்ம பூஜை பூஜை பார்க்குறது மாரி சரி சரி ஆறு மணிக்கு வந்தோன்னால் ஒரு போய்விட்டு அப்படியே இது பூஜையெல்லாம் பார்த்துட்டு நானும் ஒய்ஃபும் வர்றோம் ரெண்டு பேரும் போய்விட்டு பூஜையை பார்த்துட்டு ஒரு ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னால் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் உங்கள் ஆட்டோவுலேயே வந்துடலாம் எவ்வளோன்னு ப ரேட் எவ்வளோன்னு பார்த்து சொன்னீங்கன்னால் போய்விட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஓகே அண்ணா தெரிஞ்ச ஆட்டோன்னு தாண்ணா கூப்பிட்றேண்ணே இவ்வளோ ரேட்டு சொல்கிறீக கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்

ஆமாம்

ம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ம் ஓகே ஓகேப்பா புரியுது உங்கள் சுச்சுவேஷன் புரியுது பார்த்து சொல்லுங்கள் என்ன ரொம்பெலாம் குறைக்க சொல்லலை பார்த்து குறைச்சி நமக்கு இது பண்ணிவிடுங்க ரெகுலராக நம்ம போய்விட்டு வரதுதானே ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார் கரெக்டாக ஆறு மணிக்கு வந்துடுங்க நம்ம போய்விட்டு வந்துடுவோம் சார் ஆ ஆ ஆமாம் பூஜையை பார்க்கணும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு கூட்டிவிட்டு வந்துடுங்க ம் வந்துடுங்க ஓகே சார் ஓகே ஆ ஓகே நன்றி சார்